விவசாயத்துக்கு பயன்படும் பல்வேறு ஒன்று டேக்டர் டிரேக்ட்டருல பல வகைகளாக உழவு செய்கிறத்துக்கே டேக்ட்ரு தான் மெயினாக பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா டிராக்டருலேயே ஒரே டிராக்டரை வைத்துக் கொண்டு அதுலேயே களையெடுக்கிறது காலு ஓட்டுறது புல்லு அகற்றுறது இது போன்ற வேலைகளை அதில் செய்கிறோம் டிராக்டர்லேயே என்னென்னா இப்போ சேர் ஓட்டுறதுக்குலாம் கேஜியல் யூஸ் பண்றாங்க கேஜியலு இப்போ அடிஷ்னலாக ரொட்டேட்ரு கேஜியல் அந்த ரொட்டேட்ரு யூஸ் பண்ணுறதுனால சேர் சீக்கிரமாகவே நல்லா தரத்துக்கு வந்துடுது நெல் நடுறத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி கரும்புன்னா இப்போ ஐந்து கலப்பும்போது கலப்பு அப்டின்னு சொல்வாங்க அதுவே அஞ்சு கலப்பில ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஓட்டிவிட்டு கடைசியில் திருப்பியும் அது ரொட்டேட்டருல ஒரு டைம் அடித்தோம்னா அந்த கரிசல் மண்ணுங்கெல்லாம் ஓரு அளவுக்கு கரும்பு நடுறத்துக்கான பதம் கெடைச்சிருது அதனால அந்த அளவு டிராக்ட்டரானது யூஸ் படுது அதுவும் இல்லாமல் கால் ஓட்டிக்கிறதும் டிராக்டர்லேயே கால் ஓட்டிக்கிறாங்க மாடு நம்பி இப்போ டிஃபன் பண்ணி விவசாயம் இல்ல மாட்டோட அதாவது மாட்டோட ஒரம் மண்புழு ஒரம் மாட்டோட எருவுன்னு சொல்வோம் அது மாதிரி உரத்த எல்லாம் விவசாயத்துக்காக பயன்படுத்திக்கிறோம் மெயினாக அப்புறமா யூரியா தழைச்சத்து நார்ச்சத்து இது போன்றவை தேவையான உபகரணங்கள் ஃபுல்லுமே மாடுகளோ இருந்து எடுத்துக்கிறதுனால மாட்டோட தேவைகள் எதாவது கால் ஓட்டுறத்துக் கருவிகளாக மாடு இப்போ பயன்படுத்தப்படுறதில்ல மட்டும் அதுவும் இல்லாமல் இப்போ விவசாயத்துக்கு குட்டை மழைங்க இது எல்லாம் இருக்கறதுலாம்கூட இப்போல்லாம் நெரவிட்டு ஜேஸிபி போன்ற இயந்திரங்களை கொண் நிரவி சமதளபடுத்தி விவசாயம் செஞ்சிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ போக்குவரத்து மெயினாக போக்குவரத்து இருக்கிறதுனால மலைப் பகுதிகளுக்கு கூட விவசாயம் செஞ்சு டிராக்ட்ரு மூலிமா கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்து ஆனால் நுகர்வோருக்கு கரெக்டாக சென்று இந்தமாரி அமைகிறதுனால இந்த டிராக்ட்டருங்க பயங்கரமாக யூஸ் பண்ணுறதுனால விவசாயிக்கு முக்கிய ஆதாரமே டிராக்ட்ரு வந்து பயன்படுத்துகிறது அது எப்படி யூஸ்ஸாகுதுன்னா ரொட்டேட்ரு வந்து ஒரு பெரிய பெரிய குட்டியாக இருக்கிறதெல்லாம் தூளாக்கி சிறு மண்களாக பிரித்து கொடுக்கறதுனால அது வந்து கேஜியலு வந்து யூஸ்ஸாகுது இந்த ஐந்து கலப்பைன் சொல்லக்கூடிய கலப்பையானது அதாவது இரண்டடி ஆழம் ஒதுங்கி சென்று மண்ணை திருப்பி போடுகிறதுனால மண்ணோட வளம் அடியில் இருக்கிற மண் ஓட சத்து மேலே வந்து நம்ம பயிர்களுக்கு கிடைக்கிது இதனால அதோடய அதோடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் மற்றபடி இப்போ எருவ எரிக்கிறத்துக்கெல்லாம் கூட மிஷின் கொண்டு வந்திருக்காங்க அதனால விவசாயம் பண்ணுறத்துக்கு இப்போ நெல்லறு அறுவை மிஷின் நெல் அறுக்கிற மிஷின் கரும்பு வெட்ர மிஷின் இது போன்ற மிஷின்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால ஆளோடய தேவைகளும் குறைகிறது செயல்படும் விதமும் அதிகமாக்குது அதனால தான் அதோடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது